ஆ வணக்கங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ஃப்ரெஷ் சூப்பர் மார்கெட் தாங்க சொல்லுங்கள் சரிங்கம்மா ஆ இருக்குதும்மா இருக்குதும்மா யார் சொல்லி வந்தீங்கம்மா இது கால் பண்ணீங்கம்மா வேறு யாராவது சொன்னாங்களா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா இங்கே வந்து எல்லா பழமுமே இருக்குதும்மா வெளியிலேருந்து இங்கே நம்ம ந இதில் இல்லாத பழமும் எல்லாமே இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு இதை மூணு மட்டும் கேட்குறீங்க தரேன் அதுவும் தரேன் மூணு பழமுமே இருக்குது மற்ற பழங்களும் எடுத்துக்கலாம் இல்லையா ஓகேங்க ஓகேங்க ஆப்பிள் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்மா ஆப்பிள் ஆ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு அந்த மா அந்த மாவு ஆப்பிளும் இருக்குதும்மா இந்த ஆப்பிளும் இருக்குது நம்ம இதில் வளர்கிற மாவு ஆப்பிளும் இருக்குது அந்த பெருசு ஆப்பிள் வெளிலேருந்து வரதும் இருக்குது ஹைப்ரைடும் இருக்குது ரெண்டுமே இருக்குதும்மா இது வந்து இந்த மாவு ஆப்பிள் வந்து தான் காசு அதிகம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ஆப்பிள் வந்து ஒன் எயிட்டிம்மா நூற்றி எண்பது ரூபாய் ஆரஞ்சு வந்து அந்த கமலா ஆரஞ்சு இல்லைப்பா இப்போ சாதா இன்னொரு ஆரஞ்சு இருக்கும் இல்லையாம்மா பெருசாக இருக்கும் இல்லையா அது தான்ப்பா இருக்குது அந்த ஆரஞ்சு வந்து நூற்றி தொண்ணூறுபாய் அது ஆ ஆ இருக்குதும்மா நாட்டு கொய்யா இருக்குது அந்த நாட்டு கொய்யாலே குட்டியா இருக்கறதும் இருக்குது பெருசாக இருக்கிறதும் இருக்குது இந்த ஹைப்ரைடு கொய்யாவும் இருக்குதும்மா உங்களுக்கு உங்களுக்கு என்னம்மா வேணும் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் இதில் வந்து வந்து இந்த இங்கே அத்திப்பழம் இருக்குதுப்பா ஃப்ரெஷ்ஷாக அத்திப்பழம் இருக்குது நம்ம இதில் நீங்கள் அந்த அத்திப்பழமும் குழந்தைங்களுக்கு தரலாம் இல்லையா என்ன உடம்பு ந குழந்த சின்ன குழந்தையா பெரிய குழந்தைங்களாம்மா ஆ இதுவும் சேர்ந்து தரலாம்லே டாக்டர் அது மூணுத்துக்கும் எதனால் சொல்லிருக்காரு தெரியலை இந்த அத்திப்பழமும் நீங்கள் தரலாம் இல்லையா இரத்தத்துக்கு அந்த பேரிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது என்னம்மா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஆமாங்க அத்திப்பழம் நல்லதுங்க இரத்தத்துக்காக இது பண்ணுறதுங்க இரத்தம் சுத்திகரிப்பு அதிகமாகும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் அப்புறம் ம இந்த பேரிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களாம்மா பேரிச்சம்பழம் அதுவுமே பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்குதுங்களா சரிங்க உங்கள்

எப்படி நேரில் வாங்கிக்கிறீங்களா வந்தும்மா

ஆ ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரியே கொடுத்துட்றோம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கம்மா ஆ நூற்றி அம்பத்தி ஏழு ஆ ராமப்பிள்ளை தெரு ஆ ஓகேம்மா விழுப்புரம் ஆ ஓகேம்மா ஓகேம்மா இது கொஞ்சம் சார்ஜு சேர்த்து போட்டுடுவோம் ஓகேங்களா வச்சுட்டுங்களா இதே நம்பரை நோட் பண்ணிக்கிறேன் நன்றி நன்றிம்மா